எங்கள் ஊரில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர இடம் அப்படின்னா நாகூர் தர்கா அப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து அருகருகே இருக்குது டெல்ட்டா மாவட்டங்கிறனால அங்கே உள்ள இடங்களுக்குலாமே நிறைய சுற்றுலாப்பயணிகள் வருவாங்க நாக்கு வந்து எனக்கு வந்து நாகூர் தர்கா பற்றி அவ்வளோவா தெரியாது ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வேறு இடத்த பற்றி சொல்கிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே தான் தரங்கம்பாடி இருக்குது தரங்கம்பாடியில் வந்து கோட்டை இருக்கும் டென்னிஸ் கோட்டை இருக்கும் அங்கே வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க அங்கே வந்து பீச்சுமே இருக்கும் பீச்சுக்கு பக்கத்தில் தான் டென்னிஸ் கோட்டை இருக்கும் அங்கே வந்து பழங்காலத்தில் உள்ளவங்க வந்து பயன்படுத்தின பொருட்களெலாம் வச்சுருப்பாங்க நிறைய சிலைகள் இருக்கும் பீங்கானில் யானங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே வந்து நம்ம முன்னோர்கள் எப்படில்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அவங்க பயன்படுத்திய போர்க்கருவிகெல்லாம் கூட அங்கே இருக்கும் அவங்க வந்து நம்ம அவங்க சிறை சிறைகள் கூட அங்கே இருக்கும் கைதிகளை அடைச்சி வைச்ச சிறைகளெலாம் அங்கே இருக்கும் அது வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கும் ஒரு சின்ன இடமா இருக்கும் அங்கே வந்து கைதிகள் வந்து நிற்கக்கூட முடியாது அவங்க வந்து குனிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அளவில் தான் இருக்கும் அப்படிலாம் வந்து பழங்காலத்தில் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்குறதெல்லாம் நான் அங்கே போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுமட்டும் இல்லாமல் அந்த தரங்கம்பாடி அந்த இடம் மாதிரி வந்து படங்கள் எடுக்கிறதுக்குமே ஷூட்டிங் ஸ்பாட்டாமுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ளே அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்கும் அது ஒரு ஹோம் மாதிரி ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்த வந்து நான் அந்த வீட்டில் வந்து நிறைய படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்ன படன்னால் இப்போக்கூட சிவகார்த்திக்கேயனோட படம் படம் ப்ரின்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அந்த படத்தில்க்கூட இந்த தரங்கம்பாடியில் தான் எடுத்தாங்க அந்த வீடு வந்து அந்த தரங்கம்பாடியில் உள்ள அந்த வீடு வந்து அந்த படத்தில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய படங்கள் வந்து அந்த தரங்கம்பாடி அந்த பீச்லேயும் அங்கே சுற்றி உள்ள இடத்துலையுமே வந்து எடுத்திருக்காங்க இதுதான் எங்கள் ஊரில் உள்ள சுற்றுலா இடம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்